ஆ ஹலோ சார் அரிசி ஆ ஓகே சார் ஈவென் நான் வந்து சவுத் இந்தியாலேருந்து வரோம் சார் இது ஆ உங்கள் கடையில் வந்து உங்கள் கடையில் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து நான் நிறையா அரிசியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் என்ன வந்து கொஞ்சம் நல்லாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டுருந்தாங்க கஸ்டமர் ஸோ நான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் பார்த்து எனக்கு அரிசி எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி தறீங்களா அது ஒரு அஞ்சு ஐட்டம் நீங்கள் செண்ட் பா அனுப்பியிருந்திங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்னன்ன வாங்கினேன் ஓ அப்படிங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோடய பட்லர் காம்போ வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து நான் ஓனர்ன்றதுனால ஸோ அதுதான் வந்து ரொம்ப டேமேஜாயிருக்கு சாப்புடறவங்க யாருமே நல்லாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து தெளசன் டூ ஹண்டர் ஒரு மூட்டை அப்படின்றாங்க சார் இல்லை இல்லல்லை மேடம் நாங்கள் அது எல்லாமே வந்து முடிச்சுட்டோம் இப்போ வந்து ஷாப்புன்றதுனால இதுல நான் ஒரு ஒரு கிலோவாக வாங்கி அது மாதிரி செக் பண்ணிட்டுருக்க முடியாதுலை உங்களுக்கு நீங்கள் மூட்டையாக கொடுத்தா தான் உங்கள் ம்

ஓகே ஓகே மேடம் நீங்கள் சொல்வது ஓகே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து உங்கள் கடையில வந்து இப்போ நான் போட்டிருந்தது என்னால் அவ்வளோ காசு கொடுத்து வந்து ஒரு அரிசி வாங்கி என்னால் மேனேஜ் பண்ண முடியாது ஏனால் இங்கே என்னோடய ஹோட்டல் வந்து இவ்வளோ தான் பஜ்ஜெட் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால ஒரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதுலயே ஒரு நல்ல அரிசியாக பார்த்து நீங்களே அனுப்பி உட்ர்றீங்களா உங்கள் கடையில் ரேராக ரொம்ப போயிகிட்டே இருக்குமில்ல அந்த மாதிரி ரா அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும்லை அந்த லிஸ்ட் பார்த்து அனுப்ப முடியுமா எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுபாய் அந்த மாதிரி பஜ்ஜெடில் தான் இருக்கணும் மேடம் ம் ஆமாம் மேடம் ஒரு பத்து பதினஞ்சு மூட்டை வாங்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் ரேட் பார்த்து சொல்லுங்க அப்படியா இன்னும் கொஞ்சம் கம்மி நாங்கள் வந்து நிறையா மூட்டை இன்னும் அம்பத்தஞ்சு இல்ல அறுபது கொஞ்சம் நீங்கள் ரேட் கம்மி பண்ணி சொல்லி தாங்களேன் ஏனால் நான் நிறைய மூட்டை விற்கிறவங்கக்கிட்ட தான் அது வாங்குகிறேன் அப்போப்போ வந்து அவ்வளோ தூரத்துலிருந்து வந்து இங்கே தான வந்து வாங்குகிறோம் உங்கள்கிட்ட நீங்கள் ரேட்டெலாம் கொஞ்சம் பேசுங்கள் ஆ இருக்கட்டும் ஒரு பத்து மூட்டைல்லாம் மேடம் கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ண முடியாதா உங்களால ஆனால் உங்கள் அரிசியும் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் மேடம் நீங்கள் ரேட் கம்மி பண்ணுறேன் சொல்லி அரிசி ஏதாவது குவாலிட்டி இல்லாமல் கொடுத்தற போறீங்க சரி மேடம் சரிங்க மேடம் அறுபத்தஞ்சி ரூபான்னிங்கள அது என்ன அரிசிங்க மேடம் ம் ம் ம் சரிங்க மேடம் நீங்கள் அறுபத்தஞ்சி ரூபா இருக்குது எனக்கு ஒரு அறுபது ரூவா அப்படினு ஒரு மூட்டை அறு அறுபது அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணி தர முடியுமா உங்களால் ம் ஆமாம் மேடம் சரி ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து வச்சுக்கோங்க மேடம் இதுக்கப்புறோம் எப்படி மேடம் நானும் எங்கள் வீட்டில் வீட்டில் வீட்டில் வந்து ரைஸ் செய்யுறோம் எல்லோருமே அது வந்து கேட்குறாங்கள்ல அறுபவத்தஞ்சி ரூவாக்கி இந்த சாப்பாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதனால் தான் மேடம் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபான்னா ஓகே மேடம் எனக்கு ஒரு பத்து மூட்டை ஓகே போதும் இல்லல்லை மேடம் ஒரு பதினஞ்சு மூட்டை இருந்தால் போதும் எனக்கு அவ்வளோவுக்குலாம் வேணாம் ஒரு பதினஞ்சு மூட்டை போதும் ஆ இப்போதிக்கி ஒரு பதினஞ்சு மூட்டை போதும் மேம் இல்லல்லை மேடம் நாங்கள் வந்து ரெகுலராக வாங்கிட்டு தான் இருப்போம் உங்கள்கிட்ட இப்போ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மந்த்ஸ்க்கு வந்து ரிட்டன் வாங்கணும் ஆமாம் மேடம் ஆமாம் சரிங்க மேடம் கொஞ்சம் இது உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பரும் ஜிபே நம்பருன்னால் சொல்லியிருங்க மேடம் நான் இதுக்கே உங்களுக்கு காசெலாம் அனுப்பிடறேன் ஃபர்ஸ்டே ஜிபே நம்பரு இல்லை ஃபோன்பே நம்பரு சொல்லுங்கள் ஓ அப்படிங்களா என்னால் அப்ப்டி அவ்வளோ தூரம் வந்து எடுக்க முடியாது மேடம் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது பார்ஸல் அனுப்பி விட்டீங்கனால் எனக்கு ஓகேவாக இருக்கும் ஆ ஓகே மேடம் நீங்கள் அக்கவுண்ட் நம்பரை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் அந்த அக்கவுண்ட் நம்பருக்குள்ளே போட்டு விட்டுர்றேன் இல்லல்லை மேடம் நீங்கள் ஆள் வெச்சுதான் அனுப்புகிற மாதிரி இருக்கும்

ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்கள் உங்க மேபி உங்கள் ஆள் வந்தாலும் நான் அதில் கூட கொடுத்துர்றேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள் அக்கவுண்டில் கூட போட்டு விட்டுடறேன் மேடம் நான் உங்களுக்கு எல்லாம் டீடெயல்ஸும் வாட்ஸ்ஆப் போட்டுடறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆமாம் மேடம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி ரூபா அரிசியே போடுங்க மேடம் அறுபது ரூவா அரிசி போட்டுட போகிறீங்க அப்புறம் மாற்றி ஓகே மேடம் ஓகே கண்டிப்பாக வாங்க உங்கள் கடையில் அரிசி நல்லாயிருந்துச்சின்னா நான் உங்கள்கிட்டையே ரெகுலராக வாங்குகிறேன் ஆ சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே ஆ ஓகே மேடம் நான் எல்லாமே டீடெயல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணிடறேன் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்